ஹலோ ஹேமா ஜுவல்லர்ஸ் ஒன் வீக் முன்னாடி ஒயிட் ஸ்டோன் வச்ச நெக்லஸ் ஒன்று ஆடர் பண்ணியிருந்தேன் அதை வந்து பிக்கில் இருந்த மாதிரி அப்படியே நேரில் அழகாக இருக்குது இதுவரைக்கும் எந்த ஸ்டோனும் விழல அப்படியே புதுசாக இருக்குது எந்த குத்துகிற ஃபீலிங்கும் இல்லை அது நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்த காசுக்கு ஒர்த்தபுளான ப்ராடக்டாக இருக்குது